எங்கள் ஊரில் வந்து மல்லியம்மன் கோயில் இருக்குதுங்க எல்லாம் வருவாங்க டூரிஸ்ட் பஸ்ஸாக எடுத்துகிட்டு வருவாங்க வெள்ளைக்காரெல்லாம் வருவாங்க வந்து இங்கிலீஸ் பேசுவாங்க நாங்களும் பேசலாம்னு ஆசைப்படுவோம் அவங்க வந்து என்ன என்னமோ பேசுவாங்க என்ன பேசுகிறாங்கன்னே எங்களுக்கு புரியாது போலீஸுகாரெல்லாம் வந்திக்கி நிற்பாங்க என்னங்க சொல்கிறாங்கனு கேட்டால் அவங்க இது மாதிரி சொல்கிறாங்கம்மான் சொல்வாங்க நாங்கள் என்ன நினைப்போம்னா எங்க பேரன் பேத்தியெல்லாம் படிச்சு இந்த அளவுக்கு இருக்கோணும் அப்புடின் நாங்கெல்லாம் ஆசைப்படுவோங்கோ